ஆ ஹலோ கொத்தனார் பேசுறதா எங்களு ஒன்னுமில்லப்பா தம்பி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கட்டணும் எவ்வளோ ஆகும் இல்லையேப்பா நான் புதுசாக புதுசாக கட்ட சொல்ல போகிறேன்

அண்ணா நகர் ஆ மொத்தம் வீடு அஞ்சு செண்டு எனக்கு மூணு செண்டுக்கு ஒரு ரூம் கட்டணும்பா ஆமாம்பா ஆ ஓகே எப்பப்பா வந்து பார்க்கறீங்க வீட்ட வீட்ட பார்த்தாதான்னே எப்படி கட்டறது என்னன்னு பா யோசிக்க முடியும் ஞாயிற்று கிழம நான் வீட்டில் இருக்க மாட்டேனேப்பா சனிக்கெழம வரீங்களா சரி எவ்வளோ ஆகும் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்ஸெல்லாம் பண்ணனும் அப்படியா தம்பி சரி தம்பி நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்பா லொகேஷனை